ஹலோ ஹலோ ஹலோ ஆமாம் சொல்லுங்கள் மேம் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ங்க டூரிஸ்ட்டு வேனுலாம் பஸுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் ஓகே ஓகே நல்ல விஷயம்ங்க எங்கள் வண்டி எல்லாமே புது வண்டியாக இருக்குறதுனால சர்வீஸ் பண்ணி நல்லா வைச்சிருக்கோம் எந்தெந்த ஊருக்கு போகலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கிங்க அதாவது சொல்லுங்கள்

ஓகே நல்ல ப்ளேஸுதாங்க மேம் ஆ ஆ நாளைக்கு போகிறது ஓகே நாளைக்கு போகிறதா இருந்தால் எத்தனை பேர் வர்றீங்க கார் வேணும்ங்களா இல்லை வேன் வேணும்ங்களா கார் வேணும்ங்களா ஓகே அப்போ வந்து நீங்கள் வந்து நாலு பேர் மினிமம் இல்லை அஞ்சு பேர் அவ்வளோ பேர் தான் போக முடியும் காரில் சரி ஓகே போகலாங்க மேம் அப்புறம் வந்து வாடகைலாம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் தான் நாங்கள் பேசி போய்ட்டு இருக்கோம் ஏன்னா டீசலே வந்து லிட்ரு வந்து தொண்ணூத்தொம்போது ரூபாய் மேலே போய்ட்டு இருக்குது அதனால் கிலோமீட்டர் கணக்கில் பேசிக்கலாம் போகிற வழிலேயே வந்து நம்ம வழியில் கோவில்கள்லாம் சிலதுயெல்லாம் சிறப்பு வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்குது அது அப்படியே நம்ம பார்த்துட்டு போகும்போது பார்த்துட்டு வரும்போதில் எப்படி உங்களுக்கு ப்ளானிங்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்தமாதிரி போட்டு அமைச்சிக்கலாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக புது காரே நான் வைச்சிருக்கேங்க மேம் அதுவே நம்ம எடுத்துக்கலாம் ஏசி காரும் இருக்குது நான் ஏசியும் இருக்குது ஏசி உள்ளதும் இருக்குது இல்லாமயும் இருக்குது அது உங்களுக்கு எது பாசிபிளோ அதையே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் அதுக்கு தான் கிலோமீட்டர் கணக்கில் பேசிக்கலாம்ங்க மேம் நம்ம வந்து இப்போ வழியில் இருக்கிற கோவில்லெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதோ கிலோமீட்டருக்குனு வந்து ஒரு நானூறு முந்நூறுபானு பேசிக்கலாம்ங்க சரிங்களா எத்தனை கிலோமீட்டர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கங்க ஆ ஓகே வேறு எதுனா உங்களுக்கு இன்னும் யாருனா போகிறதா இருந்தால் சொன்னோன்னா கூட நம்ம ட்ராவல் ஏஜென்சியில் வந்து நிறைய பேர் நாங்கள் புக் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நல்ல ட்ரைவிங்காக நாங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தரலாம்னு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வேணுனா ஆஃபர் கூட கொஞ்சம் பண்ணி தர்றோம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் நான் தர்றேன்ங்க சரிங்களா எங்கள் ஓனர்ட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரையும் நான் வந்து பண்ணித்தர்றேன் கொஞ்சம் கஸ்டமர்ஸை கொஞ்சம் எங்களுக்கும் கேர் பண்ணி கொடுத்திங்கனா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணிக்கலாம் மேம் நாங்கள் வந்து நம்ம நாங்கள் கிளம்புறப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பேசிவிட்டு நைட்டு கரெக்டாக ஒரு நைன் ஓ க்ளாக் ரெடியாக இருங்கள் நம்ம கிளம்புனோம்னா அன்டைமில் கிளம்புனோம்னா ஈஸியாக இருக்கும் இது ராமேஸ்வரம் போய் சேர்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமுக்கு விடிய விடிய நீங்கள் வந்து கோவில் தரிசனம் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஆ ஓகே தேங்க்யூ மேம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தர்றோம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தர்றோம் உங்கள் ஃபேமிலி கிட்டே சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் சொல்லுங்கள் இந்தமாதிரி நல்ல ட்ராவல்ஸ் இருக்குதுனு நீங்கள் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அதில் பெஸ்ட்டாக தோணும் உங்களுக்கு ட்ரைவர் நல்லா இருப்பார் நல்லா உங்களுக்கு பத்திரமா ஓட்டிட்டு போவார் குழி மேடுலாம் ஒரு இடையூறும் வராமல் பத்திரமா ஓட்டிட்டு போவார் அது நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ஆ ஓகே தேங்க்யூ மேம்